இப்போது வந்து எங்கள் கிராமத்தில் வந்து திடீர்னு ஒரு பிரச்சனைனா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுணா அவங்க எடுக்கவே மாட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தது வந்து அடுத்து அடுத்து வந்து எங்களுக்கு வந்து க ஃபோன் அடிச்சு நாங்கள் பேசுனால் கூட இன்னும் ரெண்டு நாலு மணிநேரம் ஆகும் அதுக்கப்பறந்தான் ஆம்புலன்ஸ் வரும் அங்கே போயிருக்குது லேட்டாகும் இல்லைன்னா நீங்கள் பஸ்ல அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நான் அதுக்கு நாங்கள் வந்து கார் கார் புக் பண்ணி அவங்கள பிரெக்னென்ட்டாக இருக்கிறவங்கள அழைச்சி அழைச்சிட்டு போய் அங்கே போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டு ஹாஸ்பத்திரியில விட்டு ஹாஸ்பத்திரியில விட்டு அப்போது தான் ஆம்புலன்ஸ் இருக்கும் நாங்கள் அவ்வளோ பிரச்சனை வந்து எங்களுக்கு இருக்கும் ஒரு வேலை அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகவே ஆயிடும் பிரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல வச்சி அழைச்சிட்டு போவாங்க அவங்க மேலே நாங்கள் கேஸ் போட்டாலுமே அவங்க எடுத்துக்கவே அவ்வளோவா சா எடுத்துக்கவே மாட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து அவ்வளோவும் சொ லெட்டர் கடிதம் லெட்டர் மூலயுமா நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான நடவடிக்கை நடவடிக்கைகள் வந்து எடுக்கவே மாட்றாங்க நாங்கள் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ இது கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ஆம் ஆம்புலன்ஸ் கிடைக்காம நாங்கள் அதனாலவே எதாச்சும் ஒரு பிரச்சனைனாலவே ஆம்புலன்ஸை எதிர்பார்க்கவே மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் கார் பைக் இது மாதிரி வச்சி நாங்கள் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் இது ப அங்கே போய் பார்த்துறது அப்பறந்தான் நாங்கள் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதே அதுக்காகவே நம்போகவே ஆம்புலன்ஸை எதிர்பார்க்காமே இருக்கிறோம் ரொம்பவே சிரமமாக இருக்குது ஒரு பிரச்சனைனாலே எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வரது ரொம்ப சிரமம் தான்